சொல்லுங்கள் ஆமாம்ங்க கெளுத்தி மீன் கெண்டை மீன் அயிரை மீன் மத்தி மீன் ஜிலேபி மீன் ஒரு கிலோ வந்து நூறுரூபாங்க தனித்தனி ரேட்டு அயிரை மீன் வந்து நூறுரூபா ஜிலேபி வந்து நூற்றி இருபது கெண்டை மீன் வந்து நூற்றி முப்பது மத்தி மீன் வந்து நூறுரூபா உங்களுக்கு எந்த மீன் வேணும்ங்க அதெலாம் குறைக்க முடியாதுங்க சொல்லுங்க அக்கா எந்த மீன் வேணும் உங்களுக்கு உங்களுக்காக ஒரு பத்து ரூவா கம்மி பண்ணிக்கிறேன் தொண்ணுறுரூபா போட்டுக்குறேன் அதுக்கு மேலேலாம் குறைக்க முடியாதுங்க அக்கா நூற்றி இருபது ஒவ்வொரு மீன்லையும் குறச்சிட்ருக்க மாட்டாங்க உங்களுக்கு எந்த மீன் வேணும்ன்னு சொல்லுங்கள் சரிங்க அக்கா நூற்றி இருபது பத்துரூபா கம்மி பண்ணி தரேன் நூற்றி பத்துரூபாயா இல்லைங்கக்கா நூறுரூபாதாங்கக்கா பேரம் எல்லாம் பேசிட்டுருக்காதிங்க சரிங்க அக்கா என்ன மீன் வேணும் உங்களுக்கு சொல்லுங்கள் எப்படி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரவா இல்லை நீங்களே வந்து வாங்கிறீங்ளா சரிங்க அக்கா நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய்விடுங்க ஆ சரிங்க